பைக்கர்களா மாறும் ஆரம்பக்காலத்தை செய்யக்கூடிய சில பொதுவான தவறுகள் அப்படினு பார்த்தீங்கனா இப்போ புதுசாக பைக்கை எடுத்து ஓட்டுறாங்கனா அவங்க எப்போவும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹெல்மட் போட்டுத்தான் ஓட்டணும் ஆனால் நிறைய பேர் ஹெல்மட்டும் போட்டு ஓட்டுறது இல்லை அப்படியே போய் ஓட்டினாலும் பைக்கில் எதெது எங்கெங்கே இருக்குது எது க்ளச்சி எது ப்ரேக்கு எது அது அதுதான் அதுகூட அந்தளவுக்கு தெரியமாட்டேங்குது அப்டியே கியர் போட்டாலும் எந்த நேரத்தில் எவ்வளோ ஸ்பீடுக்கு எவ்வளோ கியர் இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய ப்ரொசீஜர் கூட அந்தளவுக்கு நிறைய தெரியமாட்டேங்குது எடுத்தோம் நம்மப் பாட்டுக்கு இவ்வளோதானா அப்படினு சொல்லி ஈஸியாக எல்லோரும் பண்ணிட்டுருக்காங்க அப்படி பண்ணுறதுனால அது இது வந்து பார்த்தீங்கனா நிறைய ஃபாலோ பண்ணுறதுல்ல ஹெல்மட் போட்டு ஓட்டமாட்டேங்கிறாங்க ஸ்பீடு அதேமாதிரி கன்ட்ரோல் பண்ணிட்டு போக மாட்டேங்கிறாங்க எடுத்தவொடனே ஒட்டிட்டே எனக்கும் ஓட்ட தெரிஞ்சுது அப்படினு சொல்லிட்டு எல்லோரும் எடுத்தவொடனே ஸ்பீடு டக்குனு எடுத்தவொடனே எல்லாம் நூறு நூற்றைம்பது அப்படினு சொல்லி போகிற போக தான் ட்ரை பண்ணுறாங்க அதல்லாம் பண்ண பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு பைக் ஃபுல்லாகவே ஓட்டிட்டு ஓட்ட தெரிஞ்சால் ஃபுல் அன் ஃபுல் நம்ம கன்ட்ரோலில் வரவரைக்கிம் நம்ம எல்லாமே ஒரு தேர்ட்டி டு ஃபாட்டி அப்படி கிலோமீட்டரில் தான் வெச்சு மெய்டெயின் பண்ணணும் அப்போது தான் நமக்கு எல்லாமே சேஃப்பு இப்போ நிறைய பேர் அப்புடில்லாம் பண்ணுறதுல்ல அது அதே ஒரு புதிய இது அதை ஃபஸ்ட்டு அதுமாரி ஸ்பீட் ப்ரேக் வரும்போது எத்தனை கியரில் போகணும் கியர் டவுன் பண்ணணும் எப்படி கியர் ஏற்றணும் இந்தமாதிரி இதெல்லாம் பார்த்துதான் பண்ணணும் இதுதான் பைக்கர் வந்து மெயினாக அதை பார்த்து கடைபிடிக்கவேண்டிய முக்கியமான விதிமுறைகள் இதெல்லாம்